சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு இப்போ நம்ம காரைக்குடி எடுத்துக்குட்டால் அதில் வந்து செட்டிநாடு சமையால்ன்றது ரொம்ப ஃபேமஸு செட்டிநாடு சமையல் எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு வீட்டு சமையல் மாதிரிதான் அவங்கவுங்க எல்லா ஹோட்டலுமே வந்து மிக்சியில் அரைச்சி அந்தமாதிரி தான் வந்து எல்லாமே கை பக்குவம் பண்ணுவாங்க ஆனால் வந்து காரைக்குடிய பொறுத்தளவு வந்து எல்லாமே கையால் அரைச்சி கையால் வந்து நமக்கு ஒரு அம்மா வந்து நமக்கு எப்படி செஞ்சு த தருவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு சுற்றுலா ப பணியாளர்கள் அதாவது சுற்றுலாத்தலத்துக்கு யாரவது வந்தாங்கனாலும் காரைக்குடி செட்டிநாடு சமையலுக்காகவே நிறைய பேரு வந்து சாப்புடறதுக்காக மட்டுமே வருவாங்க ஏன்னா அது அவ்வளோ ருசியாகவும் இதாக இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் உடல் உடல்நலத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பாராம்பரிய உணவாக இருக்கும் காரக்குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி இதுனு எல்லாமே வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம காரைக்குடியில் வந்து ரொம்ப ஃபேமஸானது ஒரு டைம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கனாவே உங்களால மறக்க முடியாது